எங்கள் மதத்தைப் பற்றி படிக்கிறது பள்ளி பாடத்திட்டத்தில் வந்து ஒரு பகுதியாக தான் இருக்குது அது படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் லைஃபுக்கு ஏன்னால் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு இப்படி தான் இருக்கணும் இப்படி நேர்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது கடவுளை வந்துட்டு வழிபட்றது வந்துட்டு நம்மள சுத்தத் தூய்மையாக்கும் அந்த மாதிரி ஒரு விதம் நம்ம மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வளர்க்கும் அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம்